சடங்குகள் அப்படின்னு பேசப்படுறப்ப அதை ஒழிக்க அதில் சடங்குகளில் இருக்க மூடநம்பிக்கையை ஒழிக்கணும்னு பல பேர் போராடினாலும் இது அது இன்னும் கண்டின்யூ ஆகிட்டு தான் இருக்குது ஒரு பிற குழந்தை பிறந்ததுலேருந்து அவனோடய இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுலையுமே சடங்குகள் பண்ணுற பங்கேற்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு குழந்தை பிறந்தநாள் புதுசாக பிறந்த ஒரு ஒரு வருஷத்தில் என்னென்ன சடங்குகள் கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பிறந்ததுக்கே தனியாக அதுக்கு திருஷ்டி கழிக்கணும் அதுக்கெல்லாம் ஒரு சில சடங்குகள் ஏற்பாடு பண்ணுறாங்க அதில்லாம அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது அந்த குழந்தைய தொட்டிலில் போடுறது அதெல்லாம் அது மதங்கள் பொருத்து மாறுபடும் ஒவ்வொரு குழந்தைக்கும் மதங்கள் பொருத்து இப்போ ஹிந்து மதத்தில் பார்த்தோம்னா சக்கரை தண்ணி தொட்டு வெச்சு பேர் வெக்க சொல்லுவாங்க அடுத்து கிறிஸ்துவ மதத்தில் ஞானஸ்தானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு குழந்தையை மா குழந்தை பிறந்த மதத்தை பொருத்து அவங்களோட சடங்குகள் மாறுபட்டாலும் எல்லா குழந்தைக்குமே பிறந்த ஒரு வருஷத்தில் நிறையா சடங்குகள் செய்யப்படுது அந்த குழந்தை மிக வந்து அந்த குழந்தை முதல்ல பிரண்டு படுத்து அப்போ ஒரு சடங்கு அந்த குழந்தை எழுந்து நடக்கறப்ப அந்த குழந்தைக்கு முதல் வார்த்தை அரிசியில் ஆ எழுதி சொல்லி தரதுலேருந்து நிறையா சடங்குகள் நம்ம செஞ்சுட்ருக்கோம் அது வந்து சயின்டிஃபிக்காக குழந்தைக்கி ஹெல்ப் பண்ணிணாலும் அதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளில் மக்கள் எடுத்துட்டு அதில் இருக்கிற காரணங்களை புரிஞ்சு மக்கள் செயல்படணும் அதெல்லாம அந்த குழந்தை முதல் ரெண்டு வயசுல இன்ஃபேண்டன்ஸ் ஸ்டேஜுன்னு சொல்லுறப்ப நம்ம என்ன அது பழக்கறமோ அது தான் குழந்தையோடய ஆயுள் காலம் வரைக்கும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் நம்ம தமிழில் பழமொழி சொல்றோம்ல அது வந்து சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லைனாலும் மக் நம்ம என்ன அந்த குழந்தைக்கி அந்த வயதில என்ன விதைக்கிறோமோ அது தான் இப்போ குழந்தைக்கி மூக்கு சின்னதாக இருந்தால் அந்த வயதில நம்ம நீவி விட்டோம்னால் அந்த வயதில நம்ம வளைக்க முடியும் தான் ஐந்தில் வளைக்காதது ஐம்பதிலும் வளையாதுனு சொல்லுவாங்க அந்த வயதில நம்ம குழந்தைக்கு என்ன சொல்லி தரோமோ அது வந்து அவங்களோட வாழ்க்கை முழுக்க பின்பற்றுவாங்க ஸோ அவங்க வ அந்த குழந்தைக்கி ஒரு ஒரு வயதுல நம்ம பேரை வைக்கும்போது என்னென்ன சடங்கு செய்கிறோமோ அந்த சடங்கை வந்து அது மூடநம்பிக்கைன்னு மக்களுக்கு புரிய வைக்காமல் அதில் இருக்கிற அறிவியல் காரணங்கள் எதுக்காக அந்த சடங்கை செய்யறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வெச்சு அது மூலயமா குழந்தைக்கு என்ன பயனுங்கிறதை அவங்கள உணர வெச்சு நம்ம செஞ்சோம்னால் நம்ம செ பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்த சடங்குகள் இன்னும் வா பல வருஷம் தொடர்ந்தாலும் மக்களுக்கு அதோடய பயன்பாடு புரியும்